ஹலோ சொல்லுங்கள் ம் வெப்படை சுகந்தி மளிகை கா காய் கடைதாங்க சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணுங்க என்ன காய் வேணுங்க சொல்லுங்கள் சரிங்க சரிங்க ஓ சரிங்க இதெல்லாம் எவ்வளோவ்ளோ கேரெட் எண்பது ரூவாய்ங்க கத்திரிக்காய் தொண்ணூறுரூபாய்ங்க உருளைக் கிழங்கு எழுபது ரூபாய்ங்க ம் சரி ரைட்டு ஓகேங்க எல்லாம் தனி தனியாங்களா எல்லாம் ஒவ்வொரு கிலோங்களா உங்களுக்கு

இங்க பொடலங்காய் இருக்குதுங்க வெண்டக்காய் இருக்குதுங்க பீட்ரூட் இருக்குதுங்க பீர்க்கங்கா இருக்குதுங்க சொரக்காய் இருக்குதுங்க உங்களுக்கு என்ன காய் வேணுமோ சொல்லுங்கள் கத்திரிக்காய் பொடலங்காய் வந்து கிலோ எண்பது ரூவாய்ங்க சொரக்காய் ஒரு கிலோ நூறுரூபாய்ங்க பீட்ரூட் ஒரு பீட்ரூட் ஒரு கிலோ எண்பது ரூவாய்ங்க பீர்க்கங்கா ஒரு கிலோ தொண்ணூறுரூபாய்ங்க

ஆமாங்க இது எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச காய்ங்க மருந்து அடிக்காத சுத்தமான காய்ங்க நாங்களே எங்கள் காட்டில் செ அறுவடை பயிர் பயிர் செஞ்சு அறுவடை செஞ்சு நாங்களே கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்குறோம் கடையில் விற்கிறோங்க நாங்களே சுத்தமான காய்கறிதான் மருந்தடிக்காத காய்கறிதாங்க எங்களுதெல்லாம் ம் நீங்கள் வேணும்னா வந்து வாங்கோக்கங்க இல்லைன்னா நாங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறோங்க ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க